நார்மலாக நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வேலை செய்யும்போது நான் ரொம்ப ஜாலியாக அந்த வேலையை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிவிடுவேன் இப்போ நான் வந்து என்னோட கிளாஸில் வந்து என்னோட ஃப்ரெண்டே ஆகாம இருக்க ஒரு பொண்ணு கூட நான் ஒரு வேலை செய்யிறேன் அப்படின்னா இப்போ அவங்ககிட்ட வந்து நான் ஃப்ரீயாக இப்போ என்னோட ஃப்ரெண்டுன்னா நம்ம இதை இப்படி பண்ணலாம் இதை இப்படி செய்யலாம் அப்படின் சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரீயாக பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணியிப்போம் இப்போ நம்ம சரியாக பேச முடியாத ஒரு பொண்ணோட நம்ம பேசையில் நம்மகிட்ட ஒரு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறது அப்படின்றது இருக்கும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று சொல்லுவோம் சரி நம்ம எதாச்சு சொன்னோன்னா அவங்க கோவப்படுவாங்க அப்படின்ற டைமிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்கூட வேலை செய்யும்போது பட் அந்த வேலையை நம்ம கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாச்சி முடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷ்ஷரில் அந்த ஒர்க்கு நாங்கள் முடிச்சிருவோம் இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஃப்ரெண்ஸோட சேர்ந்து பண்ணுற ஒர்க்கு ஒரு ஹண்ட்ரெட் பர்சென்ட் ஒரு நைன்டி ஃபை பர்சென்டேஜ் வருது அப்புன்னா இது ஒரு எயிட்டி எயிட்டி பை ஃபை எயிட்டி ஃபை பர்சென்டேஜ் அந்தளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது நம்ம சரியாக பழகாதவங்கள்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒரு புரிதல் இல்லாம பண்ணுற எந்த ஒரு ஒரு விஷியமுமே சரியாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம்